ஃபஸ்ட் ட்ராயிங் பண்ணும்போது சில பியூட்டிஃபுல்லான விஷயங்களெலாம் இருக்கும் அந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்களை வந்து வரையறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபஸ்ட் மைண்டில் வரதே அந்த பியூட்டிஃபுல்லான விஷயம்தான் வரும் எக்ஸாம்பிள்கு பார்த்தம்ன்னா இப்போ நம்ப பார்க்கற ப்ளேஸஸ் அண்டு பேர்சன்ஸ் அண்டு டான்ஸிங் குக்கிங் அதில் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று வந்து நம்ப மைண்டில் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து வரும் இதை ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அந்த டைமில் என்ன தோணுதோ அதை வந்து நம்ப வந்து ட்ரா பண்ணுவோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான திங்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ப மைண்டில் வந்து அந்த தாட்ஸ் வந்து ஓடும் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்பளோடய ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போது ஏதாவது ஒரு பொருள் அந்த பொருள் வந்து நம்பளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதா ஒன்று இருக்கும் அந்த பிடிச்ச பொருள் இல்லைன்னா மற்றவங்க சொல்லி நம்ப வரைகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சின்னால் இப்போ மற்றவங்க சொல்லி வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ப ஹாப்பியாக எடுத்துப்போமா இல்லையான்னு தெரில பட்டு ஒரு சில விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் எடுத்துக்கமாட்டோம் நம்பளா ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுற ட்ராயிங் வந்து நம்பளுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து ட்ரா பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு சில ஒரு சில பேர்சன்ஸ்தான் பிடிக்காத விஷயத்தெயெல்லாம் வரைவாங்க மோஸ்ட்லீ பிடிச்ச விஷயத்தைதான் மோஸ்ட்லீ எல்லாம் லைக் பண்ணுவாங்க அண்ட் ட்ராவும் பண்ணுவாங்க ஸோ சில பொருளெல்லாம் வரையும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான தீம்ஸெல்லாம் மைண்டில் வரும் அப்போ வந்து சில திங்ஸெல்லாம் வரையும்போது ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன்